ஆ வணக்கம் சார் ஆ சார் நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன் சார் சார் இந்த தஞ்சாவூரில் ஒரு ஆ தஞ்சா ஆமாம் சார் தஞ்சாவூரில் வந்து நல்ல இடமா நான் எது அதா சொன்னீங்கன்னால் நல்லாயிருக்கும் நீங்கள் கொஞ்சம் நியாயமாக தொழில் பண்ணுறீங்க வு பண்ணுறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் ஆ அதனால் தான் உங்கள்கிட்ட சரி உங்களுக்கு கால் பண்ணி உங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு கே ஆமாம் சார் ஆமாம் சார் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் ஆயாய்யா இருபது அடியிலேயே வந்துடுமா சார் ஆ ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆ ஆ தண்ணியெலாம் எப்படி சார் நல்ல டேஸ்ட்டாக இருக்குமா இல்லை இந்த ஆ ஆ ஆ ஆ சரிங்க சார் சரிங்க சார்

சரிங்க சார் ஆ சரிங்க சார் எப்படிங்க சார் எப்போங்க சார் வந்து பார்க்கலாம் ஆ ஆ சரிங்க சார் இப்போ ஸ்கொயர் ஃபீட்லாம் என்ன ரேட்டுங்க சார் நீங்கள் இது பண்ணிக்கிட்டிருக்கீங்க

ஆ சரிங்க சார் எங்களுக்கு

ஆ ஆ எங்களுக்கு ரோ ரோடு மார்க்கெட்டுலேயே பக்கத்தில் கொஞ்சம் கார்னர் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் சார் ஆ சரிங்க சார் ஆ ஓகே சார் சுத் ஹலோ ஆ சரிங்க சார் சு சுற்றி எப்படி வ பாதுகாப்பெலாம் எப்படிங்க சார் சேஃப்ட்டியெல்லாம் ஆ ஆ சரிங்க சார் சரிங்க ஆ ஆ ஆ ஆ ரீவால்யூவும் இருக்குது ஆ சரிங்க சார் அது எப்படி நீங்கள் வ சைட்டுக்கு லொக்கேஷனுக்கு எங்களை கூப்பிட்டு போவது எப்படி சார் வேனில் எதுவும் கூப்பிட்டு போவிங்களா இல்லை நாங்களே வந்துடலாமா சார் ஆ சரிங்க சார் சரிங்க ஓகே சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் நான் என்னன்னு எங்கள் வீட்டிலையும் கேட்டு டிசைட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன் சார் ஆ நன்றிங்க சார் ஆ ஆ நன்றிங்க சார் நன்றி